புதிய தொழில் தொடங்கும் முறை பார்த்திங்னாக்க நிறைய வழி இருக்குது அதில் வந்து எந்தத் தொழில் செய்கிறோமோ மொதலில் அந்தத் தொழிலோடு அந்த நமக்கு அடிப்படை தெரிஞ்சுருக்கணும் தொழிலோடய அனுபவம் நமக்கு வேணும் எந்த ஒரு அனுப அனுபவமும் இல்லாமல் ஒரு தொழில் நம்ம தொடங்கக் கூடாது அந்தத் தொழிலில் கொறைஞ்சது நமக்கு ஒரு ஆறு மாசத்தில் இருந்து கம்மியா கம்மியாக வைச்சாலும் ஆறு மாசத்தில் இருந்து ஒரு வருஷமாவது குறைந்த அனுபவம் வேணும் அந்தத் தொழிலில் எங்கிட்டிருந்து எங்கே கொள்முதல் எங்கே பண்ணுறது யாரு விற்பனையாளர் யார் வாடிக்கையாளர் யார் இது எல்லாமே இப்போ முதலில் நமக்குத் தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளோடய தொழிலோடு அமைப்பைப் பொறுத்து மூலதனன்றது இருக்குது சின்னத் தொழில் ஆரமித்தோம் அப்படினா அதுக்கான முதலீடு கம்மியாக இருந்தால் போதும் தொழில் கொஞ்சம் பெரிய பெரிசா தொழில் பண்ணுறோம் அப்படினா அதுக்கு வந்து நமக்கு முதலீடு கொஞ்சம் பெரிசு பெரிய அளவில் தேவைப்படும் உதாரணமாக ஒரு மளிகைக் கடை வைச்சோம் அப்படினாக்கா ஒரு அஞ்சு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் இருந்தால் ஒரு மளிகைக் கடை ஆரம்பிக்கலாம் அதே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி வைக்கிறோம் அப்படினாக்கா அதற்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு கம்மியாக வைச்சாலும் ஒரு இருவதில் இருந்து இருபத்தஞ்சி லட்ச ரூவாய்க்குத் தேவைப்படும் ஏன்னால் இருக்க இடம் கட்டிட வாடகை வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் சாரி வேலையாட்கள் இப்போப் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கான கரண்ட்டு பில்லு இது எல்லாமே இருக்குது இது எல்லாமே எவ்வளோக்கெவ்ளோ தொழில் பெ பெரிசா வைக்கிறோமோ அவ்வளோக்கவ்ள நிர்வாக செலவுகளும் பெரிசா வரும் அதன் மூலமாக கிடைக்கற வருமானங்களும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நமக்கு சிறிய லெவலில் செய்றதுன்றது தொழில பொறுத்திருக்குது ஒரு தொழிலில் ஒரு சின்ன முதலீடுகள் மூலமா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கற தொழிலும் இருக்குது பெரிய முதலீடு போட்டு சின்ன லாபம் எடுக்கிற தொழிலும் இருக்குது ஆகையினால் எந்தத் தொழில் செய்தாலும் செய்யுற தொழிலில் வந்து நமக்கு அனுபவம் வேணும் முதலீடும் தொழிலுக்கு ஏற்றவாறு முதலீடு தேவைப்படும் நமக்கு